ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்க சார் இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு பார்க்கணுன்னு நீங்கள் நினக்கிறீங்க சார் ஓகே

டென் ஏக்கரு இப்போது இந்த நான் கூப்பிட்டு போகிற இடம் உங்களுக்கு நான் அதுக்காக கால் பண்ணி இருந்தேன் உங்களை கூப்பிட்டு போகிற இடம் வந்துட்டு பயிர் விளைக்காது அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்காது அங்கே வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அது ஓகே அந்த லேண்டு மற்றபடி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இடம் செட் ஆகாது அதுவும் நல்லா பெரிய இடம் நல்ல பக்கத்திலையே வந்துட்டு ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஸ்கூலு காலேஜஸ்ஸு ஹாஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நியர்பையாக தான் இருக்குது ஆனால் வந்துட்டு நீங்கள் அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னால் கண்டிப்பாக முடியாது ஆ ஆமாம்

ஆ ஓகேங்க சார் ஆ இது வேணா நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் சார் ட்வெண்ட்டி ஃபை லேக்ஸா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க சார் ம் ஆ லேண்டு மட்டும் தான் சார் அங்கே வீடு வந்துட்டு கட்டி தர முடியாதுங்க சார் லேண்டுதானே வந்துட்டு பார்த்து அதில் வேணா நீங்கள் வீடை வேணா கட்டிக்கோங்க சார் ம் அப்படின்னா அப்பார்ட்மெண்டு தான் சார் பார்க்க முடியும் ஆனால் அந்த இது வந்துட்டு பார்க்க முடியாது

அது இதுக்கு கரெக்டாக வராதுங்க சார் இதெலாம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்களே தான் வந்துட்டு வீடு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லேண்டு வேணா உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா நல்ல லொக்கேஷன் ஸோ நல்ல லொக்கேஷன் அது நீங்கள் வாங்கலாம் ஆனால் அது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கலாம் ஆனால் வீடும் லேண்டும் வந்துட்டு சேமாக கிடைக்கணுன்னா அது அப்பார்ட்மெண்டாக தான் பார்க்கணும் அது வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காதுங்க சார் ம் ஆ ஓகேங்க சார் நல்ல ஒரு ரிசல்டாவே சொல்லுங்கள் ஆ ஓகேங்க சார்